ஹலோ ஆமாம்ங்க வந்து ஆளை அனுப்பிவிட்டேன் சரி பண்ண சொல்லியிருந்தேனேமா இல்லைமா அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ன்ட்டு அப்போதே நான் உடனடியாக அது ஏற்பாடு செஞ்சு உங்களோடய வீட்டு அட்ரஸோடு சேர்ந்து நான் அனுப்பி விட்டேனே இது வரைக்கும் உங்களை வந்து இந்த ஃபோன் நம்பரில் யாரும் உங்களை கான்டாக்ட் பண்லைங்களா அம்மா இல்லைமா நான் வந்து இந்த வேலையில் நிறையா பேர் இது மாதிரி கம்ப்ளைண்ட் வருது நிறையா பேருக்கு டெலிவரி கொடுக்குறது இந்த வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கிறனால நான் மே பி அதை உங்களுக்கு செக் பண்ணாமல் இருந்திருப்பேன் ஆனால் இது இமீடியட்டாக நான் ஆளை அனுப்பி உடனே பார்க்க சொன்னேனே என்ன பொருள் ஏதுங்றத நான் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி அனுப்பி விடுங்க ஆல்ரெடி உங்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பட் இது உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ எதுலேயாவது எந்த டேப்பு என்ன என்கிறதையும் எனக்கு அனுப்பி விடுங்க நான் வேறு ஒரு லேபரை அனுப்பி விட்டு உங்களுக்கு உடனே க்ளியர் பண்ணுறேம்மா சரிங்க அது உடனே பார்த்து செஞ்சுக்கலாமே அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை செஞ்சுக்கலாம் அது வந்து இன்னொன்னு இந்த இடையில போய்விட்டு வந்து செஞ்சுருக்கலாம் மழை வந்து நம்மளுக்கு வந்து க்ளைமேட் கொஞ்சம் கெடுத்துடுச்சு அதனால்தான் ரெண்டு நாள் உங்களுக்கு கேப் ஆகிடிச்சி சரிங்க சரிங்க இது ஒரு டைமு இது ஒரு டைமு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்க்யூஸ் கேட்குறேன் உடனே வந்து அங்கே பிரச்சின என்னாங்றத பார்த்து உடனே நான் க்ளியர் பண்ணிக்கிறேன்மா ஆ ரொம்ப நன்றிமா